அதாவது அன்னைக்கு வந்து என்ன காலகட்டம் காரணனா அன்னைக்கு வந்து தொழில் கிடையாது நல்ல விவசாயம் தான் அப்போ விவசாயமாக இருக்கும்போது கொல கொ சில கூலி வேலை தான் விவசாய கூலி வேலை தான் கம்பு ராகி சாமை தின சோளம் மக்காச்சோளம் இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டு அப்போ வந்து கோதுமை வந்து நாலு கிலோ தான் போடுவாங்கள் ஒ குடும்பத்துக்கு இல்லை கோதுமைங்குறேன் பார் மக்காச்சோளம் சோளம் தான் அப்போது கோதுமை கூட கிடையாது இப்போ தான் எடைல தான் கோதுமை வந்தது இதெல்லாம் சாப்பிட்டு சா அதுதான் சாப்பாட்டுக்கு வலி வேற எதுவும் வலி இல்லை அப்புறம் வந்து நைட்ல வந்து சாப்பாட்டுக்கு வந்து அதிகம் வந்து கொள்ளு வேக வச்சு கருப்பட்டி கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே அப்போ நாங்கள் ஏலு பேர் பசங்கள் ப மூணு பொட்டை பிள்ளையும் நான் நாலு பசங்கள் மொத்தம் ஏழு பேர் அப்பாவுக்கு ரெண்டு சம்சாரம் அப்போல்லாம் வந்து கொள் தான் அதிகம் கொடுப்பாங்க அப்புறம் இது கொள் வந்து அப்படியே கொடுப்பாங்க வேக வச்சு அப்படியே எடுத்து கொடுப்பாங்க அப்புறம் செக்கில் போட்டு இடிச்சு மாவு மாதிரி கருப்பட்டி போட்டு இடிச்சு மாவு மாதிரி கொடுப்பாங்க அது சாப்பிட்டு படுப்போம் வாழ்க்கையில இன்னைக்கு வந்து நல்லா ஒரு வசதி வாய்ப்புனால் இன்னைக்கு மில்லு ஓடுது சில வேலை வெட்டி எல்லாம் அதிகமாக வந்து இருக்குது தறி மில்லு பல வேலைகள் இருக்கிறதுனால வேலை வெட்டிக்கு போகிறதுனால சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாம இருக்குது இன்னைக்கு நான் என்னுடைய காலகட்டங்கள் அன்னைக்கினுடைய காலகட்டங்கள் வந்து பஞ்சம் தண்ணி சிக்காது தானியம் சிக்காது இப்படி ரொம்ப கஸ்டப்பட்டு தான் வாழ்ந்தோம் ஆனால் இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அதனால் அன்னைக்கு காலகட்டங்கள் வந்து நல்லா இருந்தது இயற்கையான அனைத்தும் எதுவும் மழை மாரி வந்தாதால் விவசாயம் இல்லைனா இல்லை இன்னைக்கு மழை இல்லைனாலும் பிலைக்கலாம் இன்னைக்கு அன்னைக்கு வந்து மழை இருந்தால் தான் பிலைக்க முடியும் வேற வலி இல்லை ஆனால் அன்னைக்கு இருந்த இயற்கை வந்து இன்னைக்கு இல்லை இன்னைக்கு வந்து விச வாயு மாதிரி ஆகிப்போச்சு அன்னைக்கு வந்து இயற்கை நல்லா இருந்து சோலார் இருக்காது கொசு எல்லாம் இருக்காது கொசு இருக்காது கெட்ட வாட வராது இந்த டிச்சு தண்ணி அந்த நாத்தமெல்லாம் எதுவும் வராது நல்லா இயற்கையாக நல்லா இருக்கும் மாடு மனுசன் எல்லாமே நல்லா நோவு நொடி இல்லாத நல்லா இருந்தாங்கள் இன்னைக்கு எது எடுத்தாலும் நோவு நொடி ஹாஸ்ப்பிட்லு தான் அதிகம் செலவு அதனால் இன்றைக்கினுடைய காலகட்டங்கள் வேற அன்றைக்கினுடைய காலகட்டம் வேற அன்னைக்கு வந்து நான் அன்னைக்கினுடைய காலகட்டம் வந்து நல்லா இயற்கை நல்லா இருந்தது அதாவது பார்த்திங்கன்னா இன்னைக்கு எல்லாம் மாடு மனுசன் கோழி எது எடுத்தாலும் இயற்கையாக நல்லா நோவு நொடி இல்லாத நல்லா இர் இருந்தாங்கள் அன்னைக்கு ஆறடி ஏழடி ஒரு ஒரு ஆள் இருந்தான் இன்னைக்கு அஞ்சடி ஆறடி நாலடி தான் ஒரு பொம்பளை மூன்ற அடி ஆணு இன்னைக்கு அஞ்சரை அடி தான் இருக்காங்கள் அதுக்காண்டி இல்லை அதுக்கு மேலே இல்லை இன்னைக்கினுடைய காலகட்டம் இப்படி தான் அன்னைக்கினுடைய காலகட்டம் எட்டடி உயரம் இருந்தார் என் தாத்தா எட்டடி உயரம் இருந்தார் அன்னைக்கு வந்து அப்படி வந்து இயற்கையாக வந்து அன்னைக்கு சாப்பாடு அப்போ இந்த மாதிரி கம்பு சாமை தின மாட்டு தயிர் அதாவது வந்து இப்போ பசு மாட்டு பசு மாட்டு தயிர் எருமை தயிர் போட்டு சாப்பிட்டா காலையில சாப்பிட்டா மத்தியானம் வரைக்கும் மணி மூணு வரைக்கும் பசிக்காது இன்னைக்கு எல்லாம் ஒப்ப இப்போ சாப்பிட்டு போனால் ஒரு மணி நேரத்தில் மறுபடியும் பசிக்கும் காரணம் என்னென்னா உப்பு ஒரம் அதிகமாக போடுறதால வந்து இயற்கையாக சா எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அது விசம் தான் அன்னைக்கு எல்லாம் நீங்கள் கம்பு எல்லாம் கூ போட்டு கம்பஞ்சோத்தில் தயிர் ஊற்றி சாப்பிட்டு போய்ட்டால் மத்தியானதண்டி பொழுதானதண்டிக்கி சாப்பாடு தேவை இல்லை அந்த மாதிரி எல்லாம் நை இயற்கை நல்லா இருந்தது இன்னைக்கு அந்த இயற்கை எல்லாம் இனிமேல் வராது அத பயன்படுத்துகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அதனால் ஜனங்கள் எல்லாம் மில்லுக்கு அதுக்கு இதுக்கும் போய் எல்லாம் பழகிட்டாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சில ஏரியாவில் இருக்குது ஆனால் நம்ம ஏரியாவில் இல்லை இங்கே ஏரியாவில் நாமக்கல் மாவட்டத்தில் இல்லை அங்கேயும் இல்லை எந்த மாவட்டத்துலியுமே இல்லை இனிமேல் அதனால் நீங்கள் வந்து இயற்கை பார்த்திங்கனா வருங்காலத்தில் விவசாயம் பண்ணும்னா மட்டும் தான் விவசாயம் பண்ணால் மட்டும் தான் ஜனத்தை வந்து சாப்பாடு வெ குறை இல்லாத சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கலாமே தவிர இல்லைனா பசி பட்னி ஓட தான் தூ தூங்க முடியும் இல்லையா பசி பட்டினி ஓட தான் தூங்க முடியும் பசி பட்டினில இப்போ வந்து எத்தனையோ கோடி மக்கள் வந்து பசியாக தான் தூங்குறாங்க ஒரு வேளை உ உணவு கூட இல்லாத தூங்குறாங்கள் ஆனால் இருந்தாலும் அப்படி தான் இனிமேல் காலகட்டங்கள் வரப்போது ஆனால் அன்னைக்கு எல்லாம் பார்த்திங்கனா அந்த பசி பட்டினி எல்லாம் இல்லை கம்பு சாமை நிறையா விளஞ்சது அதனால் அப்ப அந்த பசி பட்டினி எல்லாம் இல்லை தட்டைப்பயிறு கொள்ளுப்பயிறு பாசிப்பயிறு உளுந்து பல தானியங்கள் விளஞ்சது அன்னைக்கு எல்லாம் நம்ம போனால் சோ பத்து படி இருபது முப்பது படி சும்மா கொடுத்துருவாங்க இன்னைக்கு ஒரு படி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது காரணம் என்ன இன்னைக்கு விளைல அன்னைக்கு விளஞ்சது அன்னைக்கு எல்லாம் கம்பு மூட்டை மூட்டையாக வரும் இன்னைக்கு எல்லாம் கம்பு இல்லை ஆரியம்மில்லை ஆரியம் வந்து இன்னைக்கு ப பத்தாயர ரூவாய்க்கு போகுது மூட்டை அன்னைக்கு அம்பது ரூபாய்க்கி போச்சு மூட்டை அன்னைக்கு வெறும் அம்பது ரூபா ஒரு மூட்டை நூறு படி நூறு கிராம் மூட்டை வந்து வெறும் அம்பது ரூபாய்க்கி போச்சு ஆரியம் எனக்கு தெரியும் இன்னைக்கு பார்த்திங்கனா அதை பத்தாயர ரூபாய்க்கி போகுது இன்னைக்கு ஆரியத்தை காணோம் சில ஏரியாவுல்லாம் ஆரி விளையிது நம்ம ஏரியாவில் ஆரி இல்லை எத்தனையோ ஆரியம் கம்பு விளஞ்ச காட்டில எல்லாம் இன்னைக்கு நல்லா மில்லு கட்டி ஓட்டுறாங்க அப்புறம் எங்கே போய் விளைய போகுது அதனால் அன்னைக்கு அன்னைக்கினுடைய காலகட்டங்கள் அன்னைக்கினுடைய இயற்கை எல்லாம் இன்னைக்கு வராது இனிமேல் இருக்க இருக்க அப்ப்டியே குறுகிட்டே போக வேண்டியது தான் காலங்கள் அன்னைக்கு வந்து நூற்று இருபது வருஷம் மனுசன் இருந்தான் இன்னைக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆனால் போயிடுறான் அவ்வளோ தான் வேலை இன்னைக்கு அப்படி தான் போயிகிட்ருக்கு அதுக்கு வே அதுக்குள்ள எல்லாம் ஆண்டு அழிஞ்சு போய்னு போய்க்கிட்டே இருக்காங்கள் ஏதோ தப்பி தவறி ஒரு அப்போ ஆ ஆயிசு எட்ட கிடந்தா ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருப்பாங்கள் அதே கடினம் அதுக்கு உள்ள எத்தனையோ சளி மாத்திரை மருந்து நோவு நொடி ஹாஸ்ப்பிட்லு இப்படி பல வைத்தியம் வந்து பார்த்து பிலைக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறது அப்படி தான் இன்னைக்கு இங்கு காலகட்டங்களும் இருக்குது அதனால் அன்னைக்கினுடைய காலகட்டமும் இன்னைக்கினுடைய காலகட்டம் அன்னைக்கு ஒரு ஆள் நூற்றி இருபது வருஷம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஆள் அறுபது வயசுல இருக்கிறான் அதுக்கு மேலே இருக்க முடியல இருக்கிறதுக்கு வந்து இல்லை காரணம்னு கேட்டிங்கனால் எதை எடுத்தாலும் சாப்பாட்டில விசம் எதை எடுத்தாலும் வந்து இயற்கை இப்போ ஒரு நெல் போட்டோம்னால் அதுக்கு வித நெல் போடும் போதே அதுக்கு வ இதில் போடுறாங்க மருந்து கலக்கி தான் போடுறாங்க நெல் அறுவடை நட்ட ஒடனையும் மறுபடியும் தளஞ்சு வரும்போது அதுக்கு ஒ அடி உரம் போடுறோம் மறுபடியும் மருந்து அடிக்கிறோம் இதெலாம் சாப்பிட சாப்பிட சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு வந்து இயற்கையாக நோவு தான் வருதே தவிர ம நோவு வராத இருக்கிறது இல்லை அதனால் இந்த கெட்ட வாடை இந்த மில்லு ஓட்டுறதுனால இந்த சாக்கடை தண்ணி இதெல்லாம் பார்த்திங்கனா மக்களுக்கு இந்த மில்லு ஓட்டுறதுனால அந்த சாக்கடை தண்ணி வர்றதனால அந்த கழிவு எல்லாம் வர்றதனால சூலம் அதிகமாக வருது அதனுடைய அது வந்து உட்காந்து எந்திரிச்சால் நம்மளுக்கு காய்ச்சல் வருது இந்த கெட்ட காய்ச்சல் நிறையா காச்சல் எத்தனையோ வகை வருது அதில் போனால் அப்புறம் ஹாஸ்ப்பிட்டல் செலவு தான் ஆகுது அது மாதிரி தாம் அதாவது அடுத்தவன் பிலைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்பட வேண்டியது நாம் வந்து பாதிக்கப்பட வேண்டியது இருக்குது மக்கள் அதெல்லாம் யாருக்கு தெரியுது அது யாருக்கும் தெரியிறதில்லை ஒரு ஆள் பிலைக்கிறதுக்கு பல பேர் இத்த மாதிரி இது பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் சொன்னால் யாரும் ஏத்துக்க ஏத்துக்கிறதில்ல நீதான் இருக்குறியா நீதான் பண்ணுறியா அப்படினு அப்படினு பல இது வருது அதனால் இப்படி இன்னும் சில இது நிறைய இருக்குது நாட்டில நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது யாரும் குற்றம் சொல்ல முடியாது எதோ இருக்க வரைக்கும் இருப்போம் அப்புறம் பேசிக்குவோம் சரிங்களா